தமிழ் மொழி எப்படி வளர்ச்சி அடைந்துச்சுன்னு கேட்டீங்கன்னால் எனக்கு அந்தளவுக்கு அதுக்கு பதில் தெரியல ஆனால் தமிழ் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நிறைய பேர் போராடிக்கிட்டுருக்கிறது இப்போ நல்லாவே எனக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் தமிழ் தமிழ்னு சொன்ன சொன்னது கிடையாது ஆனால் இப்போது தமிழ் தமிழ்னு சொல்ல வச்சுட்டாங்க அதனால் தமிழ் வந்து கொஞ்சம் எல்லோருமே கவனிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருக்குது அதனால் எந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றதைவிட எந்தளவுக்கு அழியாமையா இருக்கும் அப்படிங்குற ஒரளவுக்கு நம்பளுக்கு தெரியுது அது நல்லா புரியுது நம்பளுக்கு அதனால் பொதுவாக வந்து காலப்போக்கில் தமிழ் மொழி எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படிங்கறத விட இன்னும் எத்தனை வர்ஷங்கள்துக்கு தமிழ் அழியாம இருக்கும் அப்படிங்குற கேள்விக்குதான் நல்ல ஒரு கேள்வி அப்படிதான் நான் யோசிப்பேன் ஆனால் தமிழ் தமிழ் நான் தமிழ்நாட்ல இருக்கிறேன் தமிழ் மண்ணில் பிறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்ல பெருமை பெருமைக்குரிய விஷயந்தான் ஏனால் எவ்வளோ ஒரு இது நடந்துருக்கிறது தமிழ் மேலே தமிழ் அழிஞ்சிரணும் அப்படின்ட்டு ஆனால் அவ்வளோயும் மீறி தமிழ்ருக்கு அப்படின்னா தமிழ்தான் எப்போவுமே